என்னுடைய அபிப்ராயம் ஸோ கதை அப்படிங்கிறது வந்து கற்பனையிலேயே எல்லாமே எழுதிகிற முடியுமானு கேட்டால் கிடையாது அதற்கு ஏதேனும் ஒரு உண்மை வந்து அடிப்படையில் இருக்கும் அந்த உண்மையை பாலினத்தையோ பெயரையோ இடத்தையோ ஏதோ ஒன்றை மாற்றி நம் கற்பனையில் புனையப்பட்டு எழுத வேண்டியதாக இருக்குது ஸோ அப்போ கதை அப்படிங்கிறது ஒரு உண்மையை தழுவிய கற்பனை கற்பனை தழுவிய உண்மை இப்படி தான் நம்ம சொல்லணும் எனக்கு பிடித்த எழுத்தாளர் பார்த்திங்கன்னா ஜெயகாந்தன் எழுத்தாளர் ஜெயகாந்தனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ காரணம் என்னெனன்னு கேட்டிங்கனா அவருடைய எழுத்துக்களில் வந்து கற்பனை மாதிரி இருக்கும் ஆனால் அந்த கற்பனைக்குள்ள ஒரு உண்மையை மறைத்து எழுதியிருப்பார் குறிப்பாக ஜெயகாந்தன் ஒரு நாவலில் நான் படிக்கும் போது ஜேகே அப்படினு ஒரு பேர போட்டே ஒரு அந்த கேரக்டர் நேமே ஜேகேனு போட்டுருப்பாரு ஜேகேங்கிறது ஜெயகாந்தன் தான் அவரு பேரை போட்டே அவர் கதை எழுதியிருப்பார் அந்த கதையின் கதாநாயகனாகவே அவரை காட்டியிருப்பார் நான் இன்னும் கொஞ்சம் உச்சபட்சத்தில் போய் சொல்லணுமுன்னா என்னுடைய முதல் கதை நீளமான வானவில் என்னுடைய முதல் சிறுகதை என்னுடைய இரண்டாவது சிறுகதை எப்சிபா என்னும் காதல் தேவதை இந்த இரண்டு கதைகளையும் உண்மை சம்பவ சம்பவத்தை தழுவி எழுதப்பட்ட புனை கதைகள் தான் இது பெயர் மாற்றப்பட்டுருக்கலாம் பாலினம் மாற்றப்பட்டுருக்கலாம் மதம் மாற்றப்பட்டுருக்கலாம் இடம் மாற்றப்பட்டுருக்கலாம் நாடு மாற்றப்பட்டுருக்கலாம் மொழி மாற்றப்பட்டுருக்கலாம் ஆனால் கதை ஒன்று தான் உண்மையை தழுவி எழுதப்பட்ட கதைகள் தான் ஆக கதைகள் எப்பொழுதுமே உண்மையை அடிப்படையாக கொண்டு தான் கற்பனையாக பெருமளவில் உருவாக்கப்படுகிறது அந்த கதைகளுக்கு உண்மை என்பது ஒரு மிக அடிப்படையாக ஒரு ஒரு அடிக்கல்லாக ஒரு பேஸ்மண்ட்டா உண்மை இருக்குது அந்த உண்மையை தான் அவர்கள் பூசி மழுப்பி கட்டிடமாக கற்பனையாக உருவெடுத்து எழுதுகிறார்கள் அது எந்த எழுத்தாளராக இருந்தாலும் எந்த கவிஞராக இருந்தாலும் இப்படி தான் செய்துக்கொண்டு இருக்கிறார்கள் இந்த வகையிலே எனக்கு ஜெயகாந்தனை இதனால் தான் பிடிக்கும் ஜெயகாந்தனுடைய எழுத்துக்களில் நிறைய ஃபிராங்க்கா சொல்லுவாரு சமூகத்தில் நடக்கக்கூடிய விடையங்களை வெளிப்படையாக சொல்லுவார் ஒரு ஆணுடைய வெளிப்பாட்டுத்தன்மை ஒரு பெண்ணுடைய வெளிப்பாட்டுத்தன்மையை பற்றி ஜெயகாந்தனுடைய நூல்களை தவிர ஜெயகாந்தனை தவிர யாராலும் சொல்ல முடியாது ஸோ இதனால் எனக்கு ஜெயகாந்தனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இ இ இது இப்படி தான் இந்த முறையை வைத்து தான் அவரை போன்று நான் கதை எழுத வேண்டும் அப்படிங்கிற அந்த ஆவல் தான் என்னுடைய உண்மையான கதைகளை நான் கற்பனையில் நிறைய பூசி மழுப்பி எழுதிட்ருக்கிறேன் அதுதான் உண்மை நன்றி